ஹலோ ஆ பிரவீன் அம்மா தான் சார் வணக்கம் சார் ஆ சொல்லுங்கள் சார் இல்லையே சார் பேப்பர் கொடுத்தீங்களா நீங்கள் இல்லையே சார் பேப்பர் என்கிட்ட காட்டவே இல்லையே சார் சார் இங்கே வீட்டுக்கு வந்தாலும் படிக்கமாட்டுக்கிறான் ஓயாமல் டிவி செல்லு இதைதான் பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிடுங்க நானும் ஹோம் ஒர்க்கு கொடுத்தாங்களா உனக்கு படிக்கிறதுக்கு டெஸ்ட்டு எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல டெஸ்ட்டு பேப்பர் தந்தாங்களா நான் கேட்குறேன் அவன் ஒன்றுமே பதில் ஆன்சர் பண்ணமாட்டேக்கிறான் சார் சரி சரி ஆ சரி ஸ்கூலுக்கு ட்யூஷன் வேணா கேட்டு பார்த்துட்டு அனுப்புகிறேன் சார் அவன் வந்தால் ஆ வந்த உடனே பை பேக்கை போட்டுவிட்டு வெளியில ஓடிட்றான் அப்படி இல்லைன்னா அது சித்த டிவியை போட்டு அவன் பாட்டில உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் டே பாடங்கள் ஒன்றும் கொடுக்கலையாடா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கொடுக்கல கொடுக்கலன்னு தான் சொல்கிறான் சார் சரி சரி ஆமாம் ஆ ஆ சரி சார் இனிமே நான் அவனை கவனமாக பார்த்துக்குறேன் சார் சார் அவன் வந்து சொன்னான் பேரெண்ட்ஸ் மீட்டிங் சொன்னான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிட்டு அதனால் தான் வரமுடியல நெக்ஸ்ட் டைம் வரேன் சரி சரி அதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு அதனால் தான் வரமுடியல சார் ம் சரி சார் சரி சார் ம் தேங்க் யூ சார்